ஈரோடு மாவட்டத்தில் சுகாதார அமைப்புங்கிறது மிக விரிஞ்ச நெலைமையில நல்ல நெலைமையில இருக்குதுங்க எல்லோத்துக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி அமைச்சிருக்குறாங்க ஒவ்வொரு ஊர் சிற்றூர் பெரியூர் எல்லா ஊர்கள்லேயுமே டவுனில் இருந்துங்க கார்ப்ரேஷன் வரைக்கும் எல்லா பக்கம் தனித்தனி சென்ட்ரு ஜிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர் மட்டுமில்லங்க சப்சென்ட்ரு போன்றவை எல்லாமே இருக்குதுங்க எல்லாத்துலேயும் ஆட்கள் இருக்கிறாங்க நல்லா பார்க்குறாங்க குறிப்பாக இந்த சர்க்கர நோய்க்கு காச நோய்க்கு அப்புறம் வந்து ரத்த அழுத்த நோய் இது போன்ற அழுத்த நோய்களுக்கு எல்லாமே நல்லா பார்க்கறாங்க பிரசவம் பார்க்கறதுல இருந்து எல்லாமே முதல் இடத்துல இருக்குதுங்க நல்லா பார்த்துட்டுருக்குறாங்க நல்லா சேவைகள் செய்கிறாங்க மருத்துவ பணியாளர்களும் ரொம்ப கடுஞ்சொல்லாக பேசுகிறது இல்லை அன்பாக பேசுகிறாங்கங்க நல்ல முறையில் நடந்துக்குறாங்க இதில் கொடுக்கின்ற அரசு உதவித்தொகை எல்லாமே குறித்த நேரத்தில் அவங்க அவங்கள போய் சேந்துடுது அதனால் ஈரோடு மாவட்டம் மிக அற்புதமான மாவட்டம் சுகாதாரத்தில் அதே மாதிரி வயசானவங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை உடனே நீக்கி வெச்சிடுறாங்க அவங்க வந்துவிட்டு அவங்கக்கூட ஒரு ஆள் வரணும்ங்கிற அவசியம் இல்லை வந்தாங்கன்னா குறிப்பிட்ட டைம் ஆச்சுன்னா அவங்கள நாங்கள் கூட்டி கொண்டு போய் நாங்களே விட்டுறோம் இது போன்ற சேவைகள் எல்லாம் செஞ்சிக்கிட்டுருக்குறோம் அப்புறம் குறிப்பிட்ட அளவு சொல்லப்போனால் ஒரு சில இடங்களில் தான் புற்றுநோயினுடைய அளவு அதிகமாக இருக்குது மற்றபடி சுகாதாரத்தில் ஈரோடு மாவட்டம் எப்போதுமே முதன்மையாகத்தான் இருக்கும்